நான் வந்து மொதல் சுற்றுலாப் போனது வந்து பதிமூணு வயசில் என் குடும்பத்தில் எல்லாேருமே போனோம் அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாேரும் சேர்ந்து ஒரு பெரிய குடும்பமாக நாங்கள் வந்து ராமேஷ்வரம் போனோம் ராமேஷ்வரத்தில் அந்த கடல் வந்து எனக்கு வந்து அப்போ எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ரொம்ப ஆச்சிரியமாகவும் இருந்துச்சு ஏ ஏன்னால் நான் அப்போ தான் மொதல் தடவையாக கடலே பார்க்குறேன் என்னோடய ஊர்லெல்லாம் கடல் இல்லை அதுதான் நான் இப்போ மொதல் தடவை பார்க்குற கடல் அதனால் எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு என் தம்பியும் நானும் தான் இருக்கிறதுலே ரொம்ப சின்னக் கொழந்தைங்க நாங்கள் வந்து அந்த ராமேஷ்வரம் கடலில் வந்து அலை வராது அதனால் பயப்படாம உள்ள இருந்தோம் நானும் என் தம்பியும் கடலுக்குள்ளே வைச்சே நிறைய ஃபோட்டோஸ்ஸெலாம் எடுத்தாங்க அதுக்கப்புறமா நாங்கள் வந்து தனுஷ்கோடி போனோம் அது இன்னும் ஒரு மாதிரி ரொம்ப ஆச்சிரியமாக இருந்துச்சு அந்த வயசில் ஏன்னால் ஒரு பக்கம் கடலில் தான் வந்து அலையெல்லாம் வரும் இன்னொரு பக்கம் வந்து அலை வந்து வராது ரொம்ப சாந்தமாக இருக்கும் அந்த கடல் வந்து அதனால அது இன்னுமே எனக்கும் என் தம்பிக்கும் ரொம்பவே ஆச்சிரியமாக இருந்துச்சு அப்போ இறங்கி அந்த அலை வர சைட்லெலாம் கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் போய் நிற்க ஆனால் அந்த ஒரு அலை வர இடத்துக்கு அப்படியே வர்ற மாதிரி பின்னாடி அலை வரணும் முன்னாடி நானும் என் தம்பியும் இருந்து ஃபோட்டோ எடுக்கணுமெலாம் ரொம்பவே ஆசைப்பட்டோம் அப்போ எங்கள் அப்பா தான் எங்களை அப்படி எடுத்தாங்க அங்கே முன்னாடி அந்த நிறைய கல்லெல்லாம் வச்சுருப்பாங்க கல்லெல்லாம் அடிச்சுவிட்டு அலை வரும் அப்போ அந்த கல்லுக்கிட்டே நாங்கள் நின்றுப்போம் பின்னாடி அலை வந்து அடிக்கும் அப்படியெல்லாம் ஃபோட்டோ எடுத்திருக்கோம் அது நல் அது மாதிரி அலை வரும்போது ஃபோட்டோ எடுக்கும்போது பின்னாடி இருந்து பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கும் அங்கே அங்கே வந்து ஜீப்பெல்லாம் இருக்கும் அதில் ஏறி உட்காந்த மாதிரி எல்லாம் நாங்கள் ஃபோட்டோ எடுத்திருக்கோம் அங்கே மீன் கருவாடு இதெல்லாம் விற்பாங்க அப்போ நிறையா மீன் வந்து விற்கும்போது அப்படியே ஒரு பெரிய கடை அதில் நிறையா வகை வகையாக மீனிருக்கும் அதுக்குள்ளே நின்றெல்லாம் ஃபோட்டோ எடுத்திருக்கோம் நிறையா மீன் அந்த மீனுக்குள்ளே ஓ நடுவில் நின்றுட்டு சுற்றி அந்த மீன் கூடையாக இருக்கும் அப்பிடிலாம் ஃபோட்டோ எடுத்திருக்கோம் இங்கே ராமர் பாலம் வந்தோம் ராமர் பாலத்துக்கு கீழே வைச்சு பின்னாடி இந்த ராமர் பாலம் கவர் ஆகிற மாதிரிலாம் ஃபோட்டோ எடுத்திருக்கோம் ரொம்பவே அந்த மாதிரிலாம் சந்தோஷமாக இருக்கும் ஃபோட்டோ எடுக்கும்போது